டான்ஸுனு பார்த்தீங்கனா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான டான்ஸ் வந்து இருக்குது இப்போ தமிழ்நாடு அப்படினு பார்த்தோனா தமிழ்நாட்டில் வந்து பரதநாட்டியம் இப்போ கேரளானு பார்த்தீங்கனா கதக்களி இதே பஞ்சாப் பார்த்தீங்கனா பஞ்சாபி டான்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையாவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக டான்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலியே கூட பார்த்தோனா வந்து இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறையே டான்ஸ் ஸ்டைல்லாம் வந்து தமிழ்நாட்டிலருக்கு ஆனால் இப்போலாம் நம்பளால் அந்த மாதிரி எந்த ஒரு டான்ஸையும் பார்க்க முடியறதில்ல அப்படியே நம்ம பார்க்கலானும் அது திருவிழா டைமில் அந்த மாதிரி டைமில் மட்டுந்தான் இந்த மாதிரி டான்ஸ்லாம் நம்ப பார்க்க முடிகிறதா இருக்குது எனக்கு வந்து பிடிச்ச ஒரு டான்ஸ் ஸ்டைல் அப்படினு பார்த்தீங்கனா இந்த வெஸ்டர்ன் டான்ஸு ஃபோக்கு பரதநாட்டியம் இது மூணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் எப்படி டான்ஸ் கத்துக்குவேன்னு பார்த்தீங்கனா யூட்யூபில் பார்த்து கத்துக்கிறது எதனா ரீல்ஸ் வீடியோ பார்த்து கற்றுக்க அந்த மாதிரி தான் வந்து நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் என்னோடய ஆசை அப்படினு பார்த்தீங்கனா ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூலில் போய்விட்டு ஒரு நல்ல டான்ஸராக வந்து இருக்கணும்னு ஆசை அதுக்கில்லாமல் என்னோடட இலக்கு அப்படினு பார்த்தீங்கனா ஒரு நல்ல கொரியோக்ராஃபராக வந்து இருக்கணும் ஒரு நல்ல டான்ஸ் கொரியோக்ராஃபராக வந்து நான் வந்து எதிர்காலத்தில் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட இலக்காகவும் இருக்குது